என் காலேஜ் லைஃப் வந்து எப்படின்னா நான் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறேன் காரைக்குடியில் நான் வந்து இங்கேருந்து பக்கத்துலேருந்துதான் வந்தேன் வைரம்பட்டியிலேருந்து வரேன் ஃபர்ஸ்ட்டுருந்து எங்கள் காலேஜ்ஜில் வந்து நிறைய பொண்ணுங்கதான் இருக்காங்க நாலே நாலு பசங்கள் மட்டும்தான் இருக்காங்க இங்கே வந்துவிட்டுதான் எனக்கு பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னால் என்னென்னே தெரியும் அந்த நாலு பசங்களுமே என் கூட என்கூட மட்டும் இல்லை என் கிளாஸ்சில் இருக்கிற எல்லா பொண்ணுங்கள்கிட்டையும் நல்லா பேசுவாங்க ஒரு பசங்கள்கிட்ட இருக்க அவங்க இருக்கணும்ன்னு எங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக நாங்கள் சேஃபாக இருக்க மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது எ எங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அவங்க காலேஜ் வந்தக்கப்புறந்தான் எங்களுக்கு எனக்கு கொஞ்சம் மெச்யூரிட்டி வந்த மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் இயர்லெலாம் ஸ்கூலில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரிதான் இருப்பேன் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து அந்த சிலபஸ்யெலாம் எனக்கு ஒன்றுமே புரியாது எனக்கு மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே புரியாது ஃபர்ஸ்ட்டு செம் எக்ஸாம் எழுத போகும்போது பப்ளிக் எக்ஸாம் மாதிரி இருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டுதான் நாங்கள் போய் எழுத போவோம் ஆனால் அது வந்து அப்படில்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் இன்டர்னல் வந்து ரொம்ப பயமுறுத்துவாங்க என் ஃபர்ஸ்ட் இன்டர்னல்க்கு வந்து ரொம்ப நல்லா படிச்சுட்டுலாம் போய் எழுதி அப்படில்லாம் எழுதியாச்சு அடுத்து அடுத்து வரப்போ இன்டர்னல் பார்த்து பயமே இல்லாமல் போச்சு செம்முக்கு கூட நாங்கள் அவ்வளோவா பயப்பட்றது கிடையாது எனக்கு வந்து மோஸ்ட்லி தியரி எக்ஸாம் இருக்காது மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் தான் நிறையா இருக்கும் பிராக்டிக்கலில் வந்து எனக்கு வந்து இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருக்கும் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சுத்தமாக வராது இல்லுஸ்ட்ரேஷனே எனக்கு வராது ஸ்டிச்சிங் ஒன்று இருக்கும் எனக்கு மொத்த மூணு இயர்லேயுமே ஆறு செம் இருக்குது ஆறு செம்லேமே ஒரு ஃபர்ஸ்ட்டு மூணு செம் வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும் ஒரு ஸ்டிச்சிங் லேப் இருக்கும் அப்புறம் ஒரு கேட்லர் கேட்லர்னால் சிஸ்டமில் வந்து எனக்கு பண்ணுறது இதில் வந்து எனக்கு வந்து கேட் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் பண்ணுறதால வந்து சுத்தமாக வராது ஸ்டிச்சிங் வந்து நான் நல்லா பண்ணிடுவேன் அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஸ்டிச் போட்டோம் அடுத்து வந்து பேட்டன் மேக்கிங் போட சொன்னாங்க அதுவும் பேட்டன் மேக்கிங் போட்டாச்சு அடுத்து செகண்ட் செம்லேயும் எனக்கு வந்து இல்லுஸ்ட்ரேஷன் வந்துச்சு அந்த லேப் வந்து எனக்கு சுத்தமாக வரல அடுத்து வந்து தேர்ட் இயரில் வந்து கிட்ஸ் வியர் வந்து தைக்க சொல்லுவாங்க கிட்ஸ் வியர் வந்து அது வந்து நான் நல்லா பண்ணிவிட்டேன் கிட்ஸ் வியர் பண்ணிவிட்டு தேர்ட் இயரில் தேர்ட் செம்மில் வந்து எனக்கு சுத்தமாக இல்லுஸ்ட்ரேஷனே கிடையாது இப்போ வரைக்கும் எனக்கு வந்து இல்லுஸ்ட்ரேஷன் கிடையாது ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ரெண்டு செம் மட்டும்தான் எனக்கு இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சு தேர்ட்டு செம்மில் வந்து கிட்ஸ் வியர் அப்படிங்கிற ஒரு லேப் இருந்துச்சு ஃபோர்த் செம்மில் வந்து அடல்ட் வியர் அப்படின்ற ஒரு லேப் இருந்துச்சு இது ரெண்டு லேபுமே வந்து ஸ்ட்ரிச் பண்ணுறதுதான் வரும் இந்த ரெண்டு லேபுமே வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பேன் அடுத்து வந்து ஃபிவ்த்து செம்மு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஃபிவ்த் செம்மு வந்து ஸ்ட்ரிச்சிங் லேப் வந்து கிடையாது லேப் வந்து டெஸ்ட்டிங் நான் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறது கார்மெண்ட் பற்றிதான் எனக்கு ஃபுல்லாக வரும் அந்த கார்மெண்ட்டில் வந்து ஃபேப்ரிக்கோட ஃபேப்ரிக்கோட டெஸ்ட்டிங் ஃபேப்ரிக் வந்து டெஸ்ட் பண்ணுறதுதான் எனக்கு இந்த ஃபிவ்த் செம்மில் வந்து வந்திருக்கு அடுத்து இது வந்து என்னோட ஸ்டடியிங் பற்றி பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து என்னோட இன்ச்சார்ஜ்ஸ்யெலாம் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து என்கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க இது வரைக்கும் எங்களை வந்து எந்த குறையுமே சொன்னதில்லை நாங்கள் எது கேட்டாலும் நல்லபடியாக சொல்லி கொடுத்துருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ்சும் பார்த்திங்கன்னா எனக்கு எனக்கு ஒரு கேங் இருக்குது என் கேங்கில் வந்து மூணு பொண்ணுங்கள் மூணு பசங்கள் பசங்கள் மூணு பேருமே எங்கள் டீம் தான் மூணு பசங்கள் மூணு பொண்ணுங்கள் மூணு பொண்ணுங்களும் மூணு பசங்களும் ஏன் நாங்கள் என்ன கேட்டாலும் அவங்க செய்வாங்க அவங்களுக்கு என்ன வேண்ணாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படிதான் இருக்குது நாங்கள் வந்து நாங்கள் வந்து பசங்கள் வந்து எங்களை வந்து இன்னை வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் பார்க்குறாங்க வேறு எந் அது வந்து இன்ட்ஸ்ட்சுமே அதுக்கு தெரியும் அவங்க வந்து எங்கள் யாருமே எந்த தப்பான பார்வையும் பார்த்தது கிடையாது அப்புறம் பசங்களோட இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்குது அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்ஸு வந்து அவளுங்க வந்து எனக்கு எதாக இருந்தாலும் சொல்லி கொடுப்பாளுங்க நான் வந்து டீச்சர்ஸ்கிட்ட கற்றுக்கிட்டத விட அவளுங்கள்கிட்ட கற்றுக்கிட்டதுதான் அதிகம் டீச்சர் வந்து எனக்கு சொன்ன சொல்லி கொடுக்குறத விட அவளுங்க வந்து எனக்கு மேம் மேம் சொல்லி கொடுக்குறத விட அவளுங்க வந்து எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காளுங்க அதே மாதிரி என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் இவன் வந்து ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் வந்து எனக்குள்ளே நான் எவ்வளோதான் வலி இருந்தாலும் நான் வந்து அவன்கிட்டதான் ஷேர் பண்ணுவேன் அவன் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீ என் கூடதான் இருந்திருகான் எனக்கு ஒன்றே ஒன்று தான் எனக்கு எந்த பிரச்சின வந்தாலும் நீ ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட எப்போதுமே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் என் வீட்டில் அம்மாகிட்ட எவ்வளோ ஷேர் பண்ணுவேனோ அதைவிட அதிகமாக நான் ஷேர் பண்ணுவது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும்தான் நான் அவ்வளோவா ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி